மொபைல் டிவி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய பாதிப்பு வருது ஆமாம் அது உண்மை தான் அதை பார்க்குறதுனால ரொம்ப நேரம் பார்க்குறதுனால நம்ம கண் ரொம்ப பாதிக்கப்படுது அதுவும் லைட் ஆப் பண்ணிகிட்டு பார்க்குறதுனால அந்த ஒளி வந்து நம்ம கண்ணில் நேராக படுகிறதுனால நம்ம கண்ணை ரொம்ப டேமேஜ் பண்ணுது இப்போ உள்ள பசங்களாம் மொபைல்லாம் ரொம்ப பார்த்துட்டு தான் இருக்காங்க நான் கூட ரொம்ப யூஸ் பண்ணுவேன் ஆனால் ஆனால் அதை நான் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் இப்போயும் கண்டிப்பாக குறைச்சிருவேன் இப்போ ஒர்க் போகிறதுனால மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணுறதுல்ல ஆனால் நானும் யூஸ் பண்ணுவேன் லீவ் டைமில் யூஸ் பண்ணுவேன் பட் இப்போ குழந்தைகள் ரொம்ப ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறதுனால கேம்ஸ் மொபைல் டிவி இதெல்லாம் ரொம்ப பார்க்குறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம மைண்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்கு ஆயிடும் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து இருக்கிறதுனால படிக்க கூட ஒழுங்காக முடியாது அப்பறம் சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் இப்போல்லாம் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க என்னனு கேட்டால் ஃபோனில் நிறைய பேர் சாட் பண்ணுறது அதில் சாட் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்லம் வர்றது இதனால அவங்க ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாகுறாங்க ஸோ சின்ன பிள்ளைங்கள்ட்ட மேக்சிமம் மொபைல் கொடுக்குறது தவிர்த்துருங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு மொபைல் தேவை இல்லை அவனுக்கு ஒரு சிக்ஸ்டீன் எயிட்டீன்க்கு சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன்க்கு மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண கொடுங்க அதும் பேரெண்ட்டல் கைடோடு தேவை இல்லாமல் மொபைல் கொடுத்தீங்கன்னா அவனுங்க விஷயம் தப்பான எண்ணத்துக்கு தான் போகும் ஆகவே நல்ல விஷயத்துக்காக மொபைல் யூஸ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு மேக்சிமம் த்ரீ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுங்க ஃபைவ் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுங்க அதாவது ரொம்ப அவசியம் அப்படினா ஃபைவ் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுங்க லிமிட்னா த்ரீ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுங்க ரொம்ப பார்க்காதிங்க டிவி அதே போல் தான் காலையில் மதியம் காலையில் ஒன் ஹார் மதியம் ஒன் ஹார் படம் போட்டால் ஒன்று ரெண்டு படம் பாருங்க ஃபுல் படம் ஃபுல்லாக டிவிலையும் உட்காந்துட்டு இருக்கிறதுனால நம்ம கண்ணும் பாதிக்கப்படும் நம்ம மைண்டும் பாதிக்கப்படும் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறதுனால உடம்பும் போட்டுரும் ஸோ நம்ம ஆரோக்கியம் முக்கியம் ஸோ அதில் குறைச்சிக்கிட்டு நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துட்டு எக்ஸ்சைஸ் பண்ணி நல்ல ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக ஆரோக்கியமான ஒரு லைஃப்பை வாழணும் ஓகே